ஹலோ வணக்கம் மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம் அதில் டேட் சொல்லிருந்திங்களா மேடம் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற டேட் சரி ஓகே மேடம் அவருக்கு நான் செக் பண்ணி பார்த்ததுல வந்து கொஞ்சம் அந்த ஆப்ரேஷன் கொஞ்சம் இதாக பண்ணுறதுக்கு இன்னோரு ஸ்பெஷலிஸ்ட்டு இன்னொரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டும் நான் கூட கூப்பிட்ட வேண்டிய வர வேண்டியிருக்குது ஸோ அது வர அவர் நெக்ஸ்ட் வீக் தான் அவைலபிலிட்டி இருப்பார் உங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லைங்களா நெக்ஸ்ட் வீக் நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் ஓகே மேடம் அப்போ நெக்ஸ்ட் வீக் நம்ம அந்த டைம்ல நம்ம பண்ணிக்கலாம் அந்த ஆப்ரேஷனு ஸோ அது மீன் டைம்ல எல்லா ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னால் நம்ம வந்து அந்த ஆஸ் ஸெடியூல்டு நம்ம அந்த ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணிடலாம் நம்ம அந்த டாக்டரை என்ன ந அவங்க வந்து சொல்லணும் அ ஸ்பெஷலிஸ்டு அந்த கூட இருந்தால் கொஞ்சம் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் நல்லாருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறது நார்மலாக இந்த ஆப்ரேஷனுக்கு மேடம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சும்மா நார்மல் கணக்கு பட்டு டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன்ஸ் அங்கே ஸ்டே கண்டிஷன்ஸு இது அந்த மாதிரி இந்த கிரிட்டிக்கல்னஸ் பற்றி அந்த டைம்க்கு தகுந்தபடி மாறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆகும் அங்கே இருக்க எக்ஸ்பன்சஸ் ச அங்கே வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுன தான் நமக்கு தெரியும் அந்த பில்லிங் செக்ஷன்லாம் நமக்கு ஆமாங்க மேடம் இன்க்ளூடிங் மெடிசன்ஸு ஸோ நீங்கள் எதாது இன்சூரன்ஸ் வச்சிருந்தீங்கனால் அதுவும் நீங்கள் எடுத்துட்டு வந்துடுங்க ஸோ வி கேன் கோ பார் தெ கிளேம் ஆ ஆமாம் கிளேம் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ கரெக்டாக டோட்டலாக எவ்வளோ ஆகும் அப்படின்னா பட் நார்மலாக இந்த ரேஞ்சில் ஆகும் ஸோ அதுக்கு நீங்கள் ப பிர்ரிபர் ஆயிக்கோங்க பட் ஆஃப்டர் ஆப்பரேஷன் ஃபீல் பி வெரி கம்ஃபர்டபுள் நார்மல் மேடம் அவரோடய பிகாஸ் அவரோடய ஹெல்த் கண்டஷன் எவ்வளோ பாஸ்ட்டாக ரெகவரி ஆகுறாரோ அவ்வளோ சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் நாம் அதனால் அது அவரோட ஹெல்த் கண்டிஷன்க்கு தகுந்தபடி தான் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அதுக்காக தான் எவ்வளோ ஆகுதுன்னு எனக்கு கம்ப்ளீட்டாக சொல்ல முடியல ஸோ ஒன்ஸ் ஆப்ரேஷன் முடிஞ்சு அவர் ரெக்கவரி ஃபாஸ்ட் ஆயிட்டார் வித்தின் ஒன் டேல கூட ஆகலாம் ஆயிடுச்சினால் அதுக்கு தகுந்தபடி அவங்க வில் பி வெரி கன்வெனியன்ட் சோ மேக்சிமம் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மேடம் ஆமாம் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஐயம் ரெடி வித் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் இருந்தாலும் அந்த இதெலாம் போட்டுட்டு ஜஸ்ட் ஏன்னா பிக்காஸ் ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டிங்கனால் அந்த டாக்டரு கிட்ட நான் வந்து அப்பாயிண்ட் அவர் கிட்ட ஏன்னா ஹி இஸ் ஆல்சோ கம்மிங் வித் மீ பார் தெ ஆப்ரேஷன் நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும் பிகாஸ் ஆஃப் த டெக்னிக்கல் திங்ஸ் அது நம்ம பார்த்துட்ட கொஞ்சம் நல்லாருக்கும் மேடம் ஸோ உங்கள் சைட்லருந்தால் நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அந்த இதுக்கு வேணும் எனக்கு சரிங்களா ஃபீட்பேக் ஓகே மேடம் தேங்க்யூ தேங்க்யூ